குறிப்பாக நான் வந்து வேலைன்னு சொல்லும்போது ஒரு நிர்வாகத்தில் நம்ம தலையிட்டு சில விஷயங்கள கண்காணிக்கணும் குறிப்பாக விற்பனையை நாம் மேலாண்மை செய்யும்போது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வாடிக்கையாளர் அதாவது எந்தெந்த விற்பனையாளர்களுக்கு வந்து நம்முடைய பொருளானது தேவைப்படுது அப்படின்ற அந்த ரிமைண்டர் அதாவது நினைவூட்டிகளாக நம்ம வந்து அதை கவனத்தோடு கையாண்டு அந்த தகுதியான நேரத்தில் அல்லது அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு அந்த பொருளை நாம் விநியோகம் செய்யணும் அப்போதான் அந்த விற்பனை வந்து சிறப்பாகவும் எளிமையாகவும் அந்த விற்பனையாளர் அணுகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் ஒருசில காலக்கட்டத்தில் வீட்டினுடைய சூழ்நிலையினால நான் அந்த அணுகுமுறையை வந்து தவறவிட்டேன்னு சொல்லலாம் அப்போ வந்து வியாபாரமானது மிகவும் சரிந்து வந்தது மீண்டும் அதை வந்து சரி செய்கிறத்துக்காக பல அட்டவணையை வந்து தயார்ப்படுத்தி அந்த அட்டவணையின் அடிப்படையில் வியாபார முகவர்களையும் வியாபார விற்பனையாளர்களையும் நாங்கள் அணுகி குறித்த நேரத்தில் குறித்த இடத்துல குறித்த விற்பனைகளை அணுகிறத்துக்கும் அந்த பொருள்களை வந்து நாங்கள் டெலிவரி செய்து கொடுத்தோம்